தம்பி டிரைவர் தம்பி நீங்கள் வந்து நல்லா இன்னிக்கு வண்டி ஓட்டுனீங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கரெட்டாக என்னோட என்னோடய இடத்துக்கு நீங்கள் வந்து கரெட்டாக கொண்டு போய் விட்டீங்க உங்களோடய டிரைவிங் வந்து நல்லா இருந்திச்சு அதேமாதிரி உங்களோடய உபசரிப்பு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சி தம்பி கரெட்டாக வந்து என்ன உங்களால் எனக்கு என்னாச்சு அப்படினா நான் கரெட்டாக வந்து என்னோடய மீட்டிங்கை நான் அட்டன் பண்ணிட்டு நான் திரும்பி வந்துட்டேன் ரொம்ப நன்றி தம்பி இதேமாரி வந்து எல்லாரையுமே வந்து எல்லா மக்களும் கஸ்டமரையும் நீங்கள் வந்து பார்த்துங்க அப்போதான் வந்து உங்களுக்கு நிறைய கஸ்டமருக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் மற்ற கஸ்டமர்கிட்ட நீங்கள் பேசுவது பழகுவது உங்களுக்கு நல்ல இன்னும் நிறைய கஸ்டமர்லாம் உங்களுக்கு வருவாங்க தம்பி இதேமாரி செயல்படுங்க உங்களுக்கு இன்னும் நிறைய கஸ்டமர்லாம் வந்து உங்களோடய டிராவல்ஸில் வந்து புக் பண்ணுவாங்க வண்டியை தேங்க்யூ தம்பி